நாமக்கல்லில் என்ன ஃபேமஸுனா நா நாமக்கல் ராமலிங்க அடிகளார் ஃபேமஸாக இருக்குங்க அவங்க மோகனூரில் பிறந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து கொல்லிமலை கொல்லிமலை ஃபேமஸான என்னென்னா ஆகாய நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ் தான் ஃபேமஸு அங்கே வந்து தண்ணி வருது ஆனால் அந்த ஃபால்ஸ் தண்ணி எங்கே இருந்து வருது எங்கே எப்போது வருது அது வந்து யா இத்தனை வர்ஷம் ஆச்சு ஆனால் யாராலேயும் கண்டுபிடிக்க முடில நிறையா பேர் அந்த சுற்றுலாத்தலங்கள் வந்து சுற்றி சுத்திவிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அங்கேயே கொல்லிமல ஃபால்ஸ் பக்கத்துலேயே அறப்பளீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது சிவன் கோவில் அங்கே வந்து வந்து அமைந்த ஒரு கல் இருக்குது படிக்கல் அப்படின்னு சொல்லாம் அந்தமாரி நம்ம வந்து நினைக்காதத நினைச்சி அந்த கல் மேலே கையை வெச்சால் அது சுற்றும்